பேசுட்டுங்களா எங்கள் இது நாமக்கல் மாவட்டம் இது மாதிரி வந்துங்க எல்லா ஒரு உதவிகளும் செய்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூலுங்க ஸ்கூலில் வந்துங்க எல்லா காலை உணவுகளும் போடுறாங்க மதிய உணவுகளும் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு முட்டையும் கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க கவனிக்கிறாங்க இது வந்து நல்லா இது ஸ்கூலு தரமான ஸ்கூல்ன்னு நல்லா பேரே வாங்கியிருச்சுங்க இந்த மாதிரி கிராமத்தில் எல்லா ஒரு சலுகையும் எங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதிரி ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தண்ணி சவுகரியம் எங்களுக்கு நல்லா போட்டு கொடு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மழை நல்லா பெஞ்சதுனால் தண்ணி தேங்கி இருந்து மறுபடியும் தண்ணி எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த ஏரியெல்லாம் நல்லா தூர் வாரி இருக்கிறாங்க நல்ல இதாக இருக்குதுங்க தண்ணி மழையே இல்லைனால் கூட ஒரு ஒரு வருஷத்தளவுக்கு ஆறு மாதத்து அளவுக்கு நல்லா குடி தண்ணி குடிக்கிற அளவுக்கு குடி தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி தேங்கிற அளவுக்கு ஏரிகள் தூர் வாரி இருக்கிறாங்க இந்த மாதிரி அப்புறம் பால் சொசைட்டி எதித்தாப்ல இருக்குதுங்க பால் எங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் வந்து ஈ சேவை மையம் இருக்குதுங்க அதுவும் நல்ல ஏதாது இருந்தாலும் உதவி செய்வாங்க கேட்டால் அப்புறம் அப்போ இது பண்ணுவாங்க அப்புறம் வந்துங்க இது ஹாஸ்பத்திரி வந்துங்க பக்கமாகவே இருக்குது அங்கே நாங்கள் போனால் முன்னாடிலாம் போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க இப்போ வந்துங்க கூட்டம் இருக்காது போனால் நல்ல க வாங்க அப்படின்னு நல்ல பழகிறாங்க நல்லா கவனிக்கிறாங்க என்னம்மா ஏது உடம்புக்கு என்ன பிரச்சின என்ன ஏது அப்படின்னு கேட்கறாங்க எங்கள் உடம்பு பிரச்சினய சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கவுனிச்சி பார்க்குறாங்க ஜிஹெச் ஹாஸ்பத்திரியில் நல்லா கவுனிச்சி பார்க்குறாங்க எந்த ஒரு இல்லைங்க நான் அப்புறம் வந்து சத்துணவு இதுலேயே வந்துங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க பய குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க பயிறு வகைகளை வேக வச்சி கொடுக்குறாங்க முட்டை கொடுக்குறாங்க ஒரு ஒரு நாளைக்கி ஒரு ஒரு சாதம் ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறாங்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்றாங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்துங்க சத்து மாவு நல்லா கொழு கட்டை வைச்சுங்க கொழு கட்டை பிடிச்சி வைச்சு அதை வேக வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறாங்க நல்லா பார்க்கறாங்க நல்லா குழந்தைங்கள நல்லா கவுனிச்சுக்குறாங்க நல்ல மாதிரியா சொல்லியும் கொடுக்குறாங்க அப்புறம் வந்துங்க அப்புறம் அப்புறம் என்ன